சில இந்திய ஓவியம் முறைகள் எல்லாம் வந்து அழிஞ்சிகிட்டு வருதுன்னு சொல்லுறாங்க அதில் வந்து களம்காரி தஞ்சாவூர் பெயிண்டிங் மதுபானி பெயிண்டிங் இதெல்லாம் ஒரு சிலதுக்கு அழியர்துக் காரணம் வந்து அதில் வந்து பெயிண்டிங்ஸில் வொர்க்கு நிறையா இருக்குது அந்த வொர்க்க வந்து அதனால தான் அப்படி இருக் வொர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து யாரும் விரும்பறதில்லை அதை நாம்ப இப்போ எப்படி அதை பண்ணலாம் அப்படி அப்படினா எப்படி சொல்லுறது அப்படினா இப்போ அதுக்காக அவருக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்பிங் தேவைப்படுது இப்போ அந்த பெயிண்ட் பண்ணுறோம் அப்படினா அந்த பெயிண்டிங்க்கு வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த பெயிண்ட்டோட மெயின்டனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணனும் மெயின்டைன் பண்ண முடியாதனால்தான் வந்து அதை வந்து வொர்க் பண்ண மாட்டங்கிறாங்க யாரும் அதை நம்ப எப்படி பழச நாம எடுத்துகிட்டு வர்ணும் அப்படினா என்னைக்கு வந்து ஓல்ட் ஈஸ் கோல்டுனு சொல்லுவாங்க ஓல்ட் ஈஸ் கோல்டு அப்படினு சொல்லும்போது அந்த பழைய பொருட்களை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படினா நம்ப வந்து அந்த பெயிண்டிங்ஸ்க்கு இன்ட்ரஸ்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனும் இந்தமாதிரி ப பெயிண்டு பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் நம்பளுக்கு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுனாவே அவங்க வந்து அந்த பெண்டிங்ஸில் வந்து இன்ட்ரஸ்ட் எடுத்து நிறையா பண்ணி கொடுப்பாங்க அந்தமாதிரி பண்ணி கொடுக்கறனா அவங்க பண்ணி கொடுக்கும் போது நம்பளோட ட்ரெடிஷ்னல் இது எல்லாம் நிறைய நம்பளுக்கு கிடைக்கும் என்னைக்கும் வந்து நம்பளோட ட்ரெடிஷனில் நாம்ம வந்து யாரும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க கூடாது அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் பண்ணும் போது ஓ நம்ம இப்போ பெயிண்டிங்ஸ் எல்லாம் இப்படி இருந்துது அப்படிங்கிறதுக்காக நம்பளோட ஜூனியர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்குவாங்க நம் இந்த ம இந்த பெயி இந்தமாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜு இதுவரைக்கும் இருந்ததாக அப்படிங்கிறத நம்ம ஜூனியர் எல்லாம் தெரிஞ்சிக்க நம்ப பசங்களுக்கு எல்லாம் தெரியாத அளவுக்கு இருந்துது நம்ப வந்து அந்த பெயிண்ட் பண்ணுறவுங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்ம இந்த பெயிண்டிங் வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்தமாதிரி இருக்குது நீங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ப தான் எடுத்து சொல்லணும் இப்படி எடுத்து சொல்லும் போது அந்த பெயிண்டிங்ஸை வந்து நம்ம ரீஃபைண் ரீஃபைண் பண்ணி கொண்டுகிட்டு வரலாம்